எனக்கு மறக்க முடியாத ராக் ராக் கிளைம்பிங் சாகசம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க கல்வராயன் மலை தொடர் தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு போய்ருந்தேன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறது வந்து ரொம்ப ஒரு சுவாரசியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க கூட ஜாலியாக சேர்ந்து வந்துட்டு அந்த ஹில்ஸில் வந்து ஏறினோம் ஏறுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நம்ம த்ரில்லிங்காக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏறும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அது சாகசமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ ஏற ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரத்துலேயே கால் ரொம்ப வலிக்க ஆரம்மிச்சிருச்சி அவ்வளோ பெருசு ஏறணுமே அப்படின்னு ஆனால் நம்ம கால் வலிக்குது அப்டின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திவிட்டோம்னா நம்ம ஃபைனலாக போய் சேர வேண்டிய இடத்த வந்துட்டு போய் சேர முடியாது நம்ம எந்த வலியும் பார்க்காம நாங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு மலையில் ஏறிட்டே தான் இருந்தோம் அது ஏற ஏற கால் வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போனாலும் போய்ட்டு அங்கே ரீச் பண்ணக்குள்ளே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு உடனே எதுவும் கெடைச்சிட்டா அதுக்கான சந்தோஷம் வந்து கிடைக்காது நம்ம அதுக்காக போடுகிற முயற்சியில் தான் நமக்கான சந்தோஷம் முழு ஒரு நிம்மதியும் கிடைக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம போகிறோம் நம்ம மலையில் ஏறுகிறோன்னா கால் வலிக்குது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திட்டுருக்கோம் ஆனால் அதில் வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ஏறிட்டே இருக்கிறதுனால நம்மளோட நம்ம வந்து தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும்போது தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட ரொம்ப ஏறுகிறதுனால